ம் ஆமாங்க சொல்லுங்கம்மா ஆமாங்கம்மா ஆமாம் ஆமாங்க சரி இல்லை இப்போ நீங்கள் இருக்குறீங்க இல்லையா அந்த வீட்டுக்கு மேலே இன்னொருத்தர் வீட்டுக்கு வரணுன்ருக்காங்க வாடகைக்கு அது ஒரு ஆயிரத்தி எரநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க இடம் மேலே அது நம்ம மறுபடியும் ஒரு வீடு அமைக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட ஐடியாவில் இருக்குது அதான் உங்கக்கிட்டே எப்படி அது இருந்தால் நீங்கள் நிறையாதில் வீடு பார்த்துருப்பீங்க அவங்க வீடு வாடகைக்கு வர்றவங்க எப்படி எதிர்ப்பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்

சரிங்க ம் ம் சரிங்க ஆ

கண்டிப்பா ஆ

சரி சரி சரி நாளைக்கு நாங்கள் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம் நீங்கள் ஈவினிங் கொஞ்சம் வரமுடியும்ங்களா

சரி சரிங்க அது ஒன்று பையிப்புலாம் மேலே உங்களுக்கு இருக்கிற ரூம் அளவுக்கு இருக்குதுங்க மேலே நம்ம பார்த்துப்போம் நீங்கள் வந்து ஒரு பார்த்து ஒரு ஐடியா சொன்னிங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்தா மாதிரி செஞ்சிடலாம்

நீங்களும் பாருங்கள் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டே யாருனா விசாரிச்சுட்டுக்கூட வந்து இப்படி செய்யலாம்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்கொடுங்க ஈவினிங்காக வாங்க ஆ ஆ சரிங்க ஆ ஓகே தேங்க்யூ